ஹலோ கார் ஏஜென்சியா நாங்கள் வந்து இங்கே நாகப்பட்டினம் டிஸ்ட்டிக்லிருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு ஒன்போதாம் தேதி கார் வேணும் ஏழு மணிக்கு காலையில் கரெக்டான டைம்க்கு வருமா என்னன்னு சொல்லிடுங்க கரெக்டாக ஏழு மணிக்கு காலைல வேணும் நாங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் வந்து மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம்னு போகிறோம் ஃபேமிலியோடு அதனால ஒரு ஏழு இல்லைனா எட்டு பேர் உக்கார்றமாதிரி அந்த கார் இருந்தால் ஓகே ஒரு இனோவோ இல்லைனா ஒரு இந்த எட்டு பேர் உக்கார்றமாரி கார் இருந்தால் ஓகே சொன்ன டைம்க்கு கார் வரணும் கரெக்டாக கரெக்டாக ஏழு மணிக்கு வரணும்னால் ஏழு மணிக்கு கரெக்டாக வரணும் நாங்கள் வந்து கேஷ் கொடுத்துடுவோம் கையில் கரெக்டாக கொடுத்துடுவோம் அதை பற்றி எந்த பிரச்சினையும் இல்லை ஃபேமிலியோடு போறதனால ஹாப்பியாக போகிறதுக்காக கேட்குறோம் நீங்கள் எப்படியும் அங்கே ஒரு சிக்ஸ் ஆர் ஃபைவ் டேஸ் ஆகிடும் வர்றதுக்கு ரிட்டன் டிரைவர் ஒரு நல்ல டிரைவராக இருக்கணும் கார் வந்து ஒர்த்தாக இருக்கணும் கார் வந்து ஒர்த் இல்லாமல் இருக்க கூடாது ஒரு ஏழு எட்டு ஏழு இல்லைனா எட்டு ஆள் ஒன்போது பேர் உட்கார்றமேரி ஃபேமிலியோடு போறமாரி கார் போறமாரி கார் வேணும் கரெக்டாக கார் வந்துடணும் ஒன்போதாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு வந்தால் போதும் காரு அதுக்கு முன்னாடி வர வேணாம் வந்து டிரைவர் வந்து ஒரு நல்ல டிரைவராக இருக்கணும் டிரைவர் நல்ல டிரைவரானா வயசான ஆள் தேவை இல்லை நார்மல் ஏஜில் உள்ளவங்க இருக்கணும் ஏன்னால் வயதான ஆள் வந்து கண்ணு முழிச்சு ஓட்டுவாங்களா என்னன்னு தெரியல நைட் நேரமும் ட்ராவல் இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து போவது சுற்றி பார்க்குறதுக்காக தான் போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் வந்து அங்கே நல்ல நிறைய நிறைய இடத்துல சுற்றி பார்க்க தான் போகிறோம் ஃபேமிலியோடு போகிறனால ஊட்டிக்கு போகிற வழிலே நிறைய இடத்துல நிறுத்தி நிறுத்தி பார்க்குறமாரி இருக்கும் அதனால வந்து ஒரு நார்மல் ஏஜில் உள்ளவங்க தான் டிரைவராக வந்தா கரெக்டா இருக்கும் கார் வந்து ஒர்த்தா இருக்கணும் இப்பையே சொல்லிட்டேன் கார் வந்து கரெக்டா இருக்கணும் ஏன்னா ஃபேமிலியோட போகும்போது போக்குவரத்தில் வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அதனால வந்து கார் வந்து கரெக்டாக இருக்கணும் திரும்பி வரும் போதும் ப்ராப்ளம் வரக்கூடாது போகவும் ப்ராப்ளம் வரக்கூடாது எங்களுக்கு அதனால கார் வந்து ஒரு ஒர்த்தான காராக நல்ல காராக இருக்கணும் நாங்கள் வந்து கேஷ் கொடுத்துடுவோம் கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற கேஷை நாங்கள் கரெக்டாக கொடுத்துடுவோம் அந்தமாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் சேட்டிஸ்ஃபைடாக இல்லைனா கேஷ் கம்மியாக தான் கொடுப்போம் நான் இப்போவே சொல்லிக்கிறேன் கார் நாங்கள் கேட்டமாதிரி கார் டிரைவர் இந்தமாதிரி ஒர்த்தாக இருந்தால் ஓகே இல்லைனா கார் வந்து நீங்கள் வந்து நல்ல கார் ஏஜென்சினு சொன்னதினால தான் நாங்கள் வெளிலருந்து கேட்டு கேட்டோம் க உங்கள் கார் ஏஜென்சியை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய அதனால தான் உங்கள் கார் ஏஜென்சிக்கு நாங்கள் ஃபோன் அடிச்சு பேசிட்டிருக்கோம் இந்தமாதிரி நாங்கள் கேட்குறது கரெக்டாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக ஒன்போதாம் தேதி ஏழு மணிக்கெலாம் கார் வந்தால் எங்களுக்கு சூப்பர் ஓகே அதோடு தென் நான் கேட்டமாதிரி காரும் நான் கேட்டமாதிரி டிரைவரும் இருந்தால் ஓகே ஏன்னால் வயசான டிரைவரை வச்சிகிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் போது எங்களுக்கு ஸேஃப்பா என்னன்னு தெரியிலை அதனால சொல்லிட்டு நார்மல் ஏஜில் உள்ள டிரைவர் கேட்குறோம் இந்தமாதிரி கண்டிஷன் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் கார் கரெக்டாக இருக்கணும் டிரைவர் ஓகே டிரைவருக்கு செலவெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் போகிற நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆயிடும் திருப்பி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த அதை வந்து அது வரைக்கும் டிரைவருக்கு உள்ள செலவெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் சாப்பாடு ஏதும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்குறமாரி கார் நல்ல காரும் ஒரு ஏழு இல்லைனா எட்டு பேர் உட்கார்றமாரி காரும் அப்புறம் இல்லைனா டிரைவர் மட்டும் ஒர்த்தாக கொடுத்திங்கன்னா போதும் அப்புறம் வந்து தென் கேஷ் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் இந்த விஷயம் மட்டும் நல்லா இருந்தால் ஓகே ஃபேமிலியோடு போகிறனால போகிற வழிலியே நின்று நின்று போகிறமாரி இருக்கும் அங்கே சுற்றி காட்டுறமாரி இருக்கும் இங்கே சுற்றி காட்டுறமாரி இருக்கும் பசங்களை பசங்களை வந்து சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு சுற்றி காட்டுறமாரி இருக்கும் அதனால் அடிக்கடி நிறுத்தி நிறுத்தி போக வேண்டியது இருக்கும் அதனால கோவம் படுகிற ஆள்மாதிரி இந்தமாதிரி யாராச்சும் இருந்தால் எங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இல்லைனா காசு கம்மியாக தான் கொடுப்போம் அதனால சொல்லிட்டு டிரைவர் வந்து ஒழுங்கா வச்சுக்குங்க ஒழுங்கான டிரைவராக அனுப்புங்க ரொம்ப கோவம் வராத ஆளாக ஏன்னால் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறனால அவங்க வந்து ஒரு இடத்துக்கு நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த நேரத்தில் நம்ம கேட்கும் போதே அவர் வந்து கொஞ்சம் கடுப்படிக்கிறமாதிரி இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது அதனால சொல்லிட்டு நான் கேட்குறேன் வந்து தென் கா காசு பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்குற காசு நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் நான் கேட்டது ரெண்டே ரெண்டு தான் காரு வந்து கரெக்டாக ஒன்போது மணிக்கு ஒன்போதாம் தேதி ஏழு மணிக்கு வரணும் தென் டிரைவர் கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டும் ஓகேனால் பெட்ரு உங்கள் கார் ஏஜென்சியில் நாங்கள் கார் எடுத்துக்கிறோம்